இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கலை மற்றும் கைவினைக் கலைகள் நல்லாவே போயிட்டுருக்கு இதுவும் இல்லாமல் ஃபியூச்சரில் நல்லா போக வாய்ப்பிருக்குது எதுக்காக சொல்கிறேன்னா முன்னாடிலாம் ஓவியத்தை நம்ம விற்கணுன்னா யாருக்கிட்ட விற்கப் போகிறோமோ அவங்கக்கிட்ட நேரில் போய் போய் பார்த்து பேசி விலையை ப சொல்லி அப்படி விற்போம் இப்போலாம் அதுவும்போ அது போல இல்லை இப்போ ஆன்லைன் பிளாட்பாஃர்ம்னு ஒன்று வந்துருக்கிறதுனால நம்ம ஈஸியா ஒரு ஓவியத்தை ஈஸியா நம்ம போஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணியோ இல்லோ எதா மெசேஜ் பண்ணியோ நம்ம ஈஸியா நம்ம சேல் பண்ணிடலாம் அதே போல நியூ டெக்னிக்ஸும் நிறைய வந்துருக்குது இந்த நியூ டெக்னிக்ஸ் மூலிமா நிறைய நியூ புதிய புது புதுப்புது நிறைய ட்ராயிங்க்ஸை நல்லா வரைன் நிறைய வரையலாம் அதே போல நியூ டெக்னாலஜிஸும் வந்துருக்குது நியூ டெக் டெக்னாலஜின்னா முன்னாடிலாம் நாம் வந்து ஆயில் பெயிண்ட் அண்டு ஸ்டிக் பெயிண்ட் அதுபோலலாம் வரைஞ்சி ஓவியத்தை பண்ணிட்டுருந்தாங்க இப்போலாம் நியூ டெக்னாலஜி இப்போ ஆன்ட்ராய்டு செல் ஆன்ட்ராய்டு மொபை டேப்லட்ஸ் இது போல நிறைய வந்ததுனால் நாம்ளாம் மொபைல்லே ட்ரா பண்ணி நிறைய கலைகளை ஊக்குவிக்கலாம் ஸோ இது எல்லாமே ஃபியூச்சரில் வந்து நல்லா க கலை மற்றும் கைவினைக பொ கலைகளை வந்து தமிழ்நாட்டில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிடணும் இன்க்ரீஸ் ஆகும் இது மூலிமாவும் நம்ம நாட்டோட பொ எக்கனாமிக்கு பொருளியலும் உயரும் அப்புறம் ப்ரொடக்ஷனும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பிருக்குது